ம் தனப்ரியா சூப்பர் மார்க்கெட்டா மேடம் ஆ மேடம் எனக்கு வந்து ஒரு கிலோ சப்போட்டாவும் ஒரு கிலோ ஆரஞ்சும் வேணும் மேடம் இன்றையோட விலை எவ்வளோ மேடம்

ஓகே மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து பழம் எப்படி மேடம் ஆரஞ்சு பழம் ஜூஸ் போடுகிற மாட்டயா இல்லை நம்ம சாப்பிடுறமாட்டம் இருக்குமா மேடம் பழங்கள் எங்கள் எனக்கு வந்து ஒரு கிலோ ஆரஞ்சும் ஒரு கிலோ சப்போட்டாவும் வேணும் மேடம் இது வந்து எனக்கு டெய்லியும் நீங்கள் டோர் டெலிவரி பண்ண முடியுமா மேடம்

ஓகே மேடம் எனக்கு வந்து டெய்லியுமே வேணும் மேடம் வாரத்தில் ஏழு நாளுமே எனக்கு வந்து பழங்கள் வேணும் இந்த ஒரு கிலோ ஆரஞ்சு ஒரு கிலோ சப்போட்டா மட்டும் எனக்கு வேணும் மேடம் இது வந்து நான் டெய்லியும் வாங்கறனால எதுவும் விலை எதுவும் கம்மி பண்ண முடியுமா மேடம் சரி ஓகே மேடம் இப்போ நீங்கள் டெலிவரி பண்ணுறத்துக்கு நான் எதுவும் அமௌண்ட் கொடுக்கணுமா மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து நம்ம அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க மேடம் நம்பர் நாலு காந்திபுரம் புதுக்கோட்டை மேடம் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கற ஃபோன் நம்பர் தான் மேடம் இந்த நம்பரை அப்படியே எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்லையும் எதாவது டவுட்னால் கேளுங்கள் நான் என்னோடய டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுறேன் மேடம் ஓகேவா மேடம் நீங்கள் ம் இல்லை மேடம் எனக்கு வந்து இது மட்டும் கொடுங்க நான் வாங்கிட்டு அப்புறம் எதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சினா நான் மறுபடியும் வேறு ஏதாவது வாங்கறேன் மேடம் ஓகே மேடம் இப்போ வேறு எதும் விலை எதுவும் கம்மி பண்ண முடியாதா மேடம் இதுக்கு மேல்

ஓக்கே ஓகே மேடம் ஓகே மேடம் புரியுது மேடம் இப்போது எனக்கு டெய்லியும் காலையில் ஒன்போது மணிக்கு கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்களா மேடம் ஓகே மேடம் டெலிவரி பண்ணுற பையன் நம்பர் பேர் தெரியுமா மேடம் யாருன்னு

ஓகே மேடம் எப்போயாவது கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்துட்டாங்கனா நான் ஃபோன் அடிச்சு அவங்கள்ட்ட கேட்டுக்கறேன் மேடம் நீங்களும் கொஞ்சம் மறக்காமல் சொல்லிடுங்க மேடம் ஓகே மேடம் ரொம்ப நன்றி மேடம்